ஹாய் ஆ என்னோட பேர் வந்து துர்கா நீங்கள் நான் திருநெல்வேலி போகணும் அப் ஆமாம் ட்ரெயின் வந்து ஆல்ரெடி திண்டுக்கலில் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் லேட்டாக தான் கிளம்புனுச்சான் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ட்ரெயின் வந்து வந்துட்யிருக்கணும் ஏதோ நான் இப்போ தான் விசாரிச்சேன் கால் பண்ணி ஏதோ சிக்னல் ப்ராப்ளமாக அதோட ட்ரெயின் வேறு பாதிலேயே பிரேக் ஆயி நின்றுச்சான் வேறு ட்ரெயின்னு ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி இப்போ தான் வந்து ட்ரெயின் வந்துட்ருக்குன்னு நினக்கிறேன் அது நம்மளால் சொல்ல முடியாதுல ட்ரெயினோட சிக்னலை பொருத்து இருக்கு ஸ்லோவாக வருதா ஸ்பீடாக வருதான்னு சொல்லமுடியாது எதுவுமே ட்ரெயின் நம்பளோட ஸ்டாப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும்

ஆ ஆமாம் எப்போ நாம திருநெல்வேலிய ரீச் ஆவோன்னு தெரியலையே பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் கிளம்பலாம் இப்போ